எனக்கு பிடித்த வேலை வந்து நான் மக்களுக்காக சேவை பண்ணனும் அப்படினு நினக்கிறேன் அதனால் நான் அரசியலிலோ அரசியலில்லாம் போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது எனக்கு அது ஒரே ஒரு அரசாங்க வேலை மட்டும் இருந்தால் போதும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து இப்போ சரி இல்லை அதனால் வந்து நான் உடனே எல்லாம் அரசாங்க வேலைக்கு போகணும்னு ஆசை படலை நான் இப்போ படிக்கிற படிப்புக்கு ஏற்ற வேலையை ஒரு இரண்டு வருடம் செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து அரசாங்க வேலைக்காக படித்து தேர்வு எழுதி வெற்றி பெறலாம்ன்னு நினக்கிறேன் அந்த அரசாங்க வேலையில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வருங்காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து யாருமே கஷ்டப்பட கூடாது என்ன மாதிரி நான் பட்ட கஷ்டம் வந்து இனி யாருக்கும் வர கூடாது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டபட்றாங்க அதுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இவங்களை எல்லாம் நான் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவேன் இதெல்லாம் சரி பண்ணணும்ன்னு ஆசைப ஆசைப்ட்றேன் அதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய வேலையில் வந்து நான் கரெக்டாக இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே கூடாது நான் வந்து பண்ணுறது கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் அதில் வந்து ந ஏ எதுக்காகவும் மாறாமல் இருக்கணும் இதை தான் என்னுடைய வேலையில் நான் எதிர்பார்க்குறேன்